நாங்கள் எங்கள் குல தெய்வத்துக்கு நாங்கள் கோயிலுக்கு போவோம் போனோம்னா அங்கே போனதும் மண்ணு எடுத்துகிட்டு வருவாங்க மண்ணு எடுத்துகிட்டு வந்து நல்லா உருவமெல்லாம் போட்டு அதுக்கப்புறமேட்டு கண்ணு எல்லாம் எல்லாம் உருவம் ஃபுல்லாக போட்டுகிட்டு விடிய விடிய போடுவாங்க அதுக்கப்புறமேட்டு நாங்கெல்லாம் பங்காளிங்க மாதிரி ஒரு இருவது குடும்பம் சேர்ந்து போய் விடிய விடிய பொங்கல் வைப்போம் பொங்கல் வச்சு கெடா அறுக்கறது இந்தமாதிரிலாம் செய்வோம் கெடாயெல்லாம் அறுப்போம் அல்லாம் மொட்டை அடிக்கிறது அங்கே காது குத்துறது குல தெய்வத்தில் குத்துனா பரவாயில்ல அப்படிங்கிறமாரி குத்துவாங்க பழனிக்கி போகறமாரி இருந்தாக்கா அங்கே பல கோயிலில் போய் இந்த மஞ்சள் தண்ணி எல்லாம் ஊற்றிட்டு இது இந்த இது அலகு குத்துகிறது கரகம் எடுத்துக்கிட்டு போகறது இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் சாமிக்கு பண்ணுவாங்க அதெல்லாம் செஞ்சிட்டு வேட்டி கோயிலுக்கு உள்ளே போய் எல்லாம் அலகுக்குலாம் பிடிங்கிட்டு அந்த மஞ்ச தண்ணி எல்லாம் ஊற்றுனா எல்லாம் துணி எல்லாம் மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு சரி அப்படிங்கிறமாரி பண்ணுவாங்க அப்புறம் கோயிலுக்கு எல்லாம் போவோம் குல தெய்வம் கோயிலுக்கு போவோம் அந்தமாதிரி போனமுனாக்கா எல்லாம் பங்காளிங்கள்லாம் சேர்ந்து போவோம் செய்வோம் எல்லாரும் செஞ்சிவிட்டு வருவோம் அப்புறம் முருகர் கோயிலுக்கும் எல்லாம் மலை ஏறுவாங்க மலை ஏறிவிட்டு போனோமுன்னா மலை ஏர்றதுக்கு ரொம்ப கஸ்டமாக இருக்கும் அப்படியே ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே சாமியை நினச்சிக்கிட்டே போயிவிட்டு சாமி கும்பிட்டு எல்லாம் தேர் இழுப்பாங்க மேலே தங்கத்தேர் இழுப்பாங்க அப்புறம் தேர் இழுத்தவேட்டி எல்லாம் பார்த்துட்டு கீழே இறங்கி வந்தோம் வந்துவிட்டு எல்லாரும் வீட்டுக்கு வந்துருவோம் அப்புறம்

அப்புறம் இந்த மாலை போடுறது மாலை வந்து இது ஐயப்பன் கோயிலுக்கு போனமுனாக்கா மாலை போடுவாங்க ஒரு இருவது இருவத்தஞ்சி நாள் கழிச்சி மாலையை போட்டுட்டு விரதம் இருந்து கோயிலுக்கு போவாங்க போயிட்டு வந்து அந்த பொங்கல் எல்லாம் வச்சு அதெல்லாம் கொடுப்பாங்க வீட்டு வீட்டுக்கு